ஹலோ ரமேஷ் அண்ணணா நான் சுபாஷ் பேசுறேண்ணா முத்தாண்டி குப்பத்துலேருந்து நீங்கள் இன்றைக்கு நைட் என்னை கொஞ்சம் கூட்டி போய் நெய்வேலி ஏர்போர்ட்டில் விடணும் எனக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஃப்ளைட்டு மும்பைக்கு போகிறேன் அதனால்தான் நீங்கள் வீட்டுக்கு ஒரு பத்தரை மணிக்குலாம் வந்திருங்க நாங்கள் ஒன்றரை மணிக்கு முன்னாடேயே ஒரு மணிநேரத்துக்கு முன்னாடேயே நம்ம அங்கே இருக்கணும் ஏனால் அப்போதான் ஃப்ளைட்டு பிடிக்க முடியும்